ஆ வந்துட்டீங்களா நல்லதாக போச்சு எத்தனை பேர் வந்துருக்கீங்கள் எட்டு பேர் வந்துருக்கீங்க சாப்பிட்டீங்களா முதல்ல வாங்க ஃபுட் அரேஞ்சுலாம் இங்கே நல்லா பண்ணிருக்காங்கள் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்களா சரி நீங்கள் சாப்பிட்டு வந்ததும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கே பண்ணனும் அப்படின்னா ஸ்டேஜி தான் நம்ம நல்லா பண்ணனும் முன்னாடி அந்த மாப்பிள பொண்ணு உட்கார அந்த ஷோஃபாவில் ரெட் கலர் ரோஸ் வந்துட்டு நீங்கள் நல்ல அழகாக டெக்ரேஷன் பார்க்கறதுக்கு அழகாக பண்ணிக் கொடுத்துடுங்க ரெட் கலர் ரோஸால் பண்ணிடுங்கள் அந்த ஷோஃபாவை அந்த மாப்பிள பொண்ணோடய நேம் இருக்குற இடத்துல வந்துட்டு கலர் புல்லாக இருக்கணும் அப்புறம் இந்த ஹார்ட்லாம் போட்டு அது அவுட்லைன்லாம் நல்ல செமையாக கொடுத்து சூப்பராக பண்ணிக் கொடுத்துருங்க முன்னாடி வாசலில் வாசலில் தோரணம் கட்டுறது கலர் கலர் புல்லாக இருக்கணும் ரோஸ் அங்கே நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்து நல்லா பண்ணி விடுங்கள் தோரணம்லாம் அப்பறம் முன்னாடி இல்லை மேம் பார்த்து நீங்கள் ப பண்ணி விட்டுருங்கள் ப்ளூ கலர் எல்லோ கலரை வந்துட்டு கலந்த மேனிக்கு மேக்சிமம் அந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் மாப்பிள பொண்ணு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்னாடி இது இது பண்ணிவிட்டுருங்க முன்னாடி தோரணம் கட்டுறதெல்லாம் பார்த்து அழகாக பண்ணிவிட்டுருங்க பார்க்கறதுக்கு நல்ல இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் முடிந்ததுமே நான் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலலாம் எந்த பிரச்சினையும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் நல்லா பண்ணிக் கொடுத்துருங்க லாஸ்ட்லே நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை டெக்ரேஷன் எங்கங்கே ந நல்ல பண்ணால் நல்லாயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும்லே அதனால் பார்த்து நீங்களாகவே பண்ணிவிட்டுருங்க ஆ வாங்கிக்கலாங்க